ஹலோ அண்ணா எலக்ட்ரிஷனா உங்கள் உங்கள் நேம் விஷ்வாவாண்ணா நான் இந்தமாதிரி என்னோடய அண்ணா வந்து உங்களோட நம்பர் கொடுத்தாரு

அதான் இந்தமாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒயரிங் பண்ணணும்ணா வீடு கட்டும்போது பண்ணது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சி இப்போது அதான் ஒரு ரெண்டு டைம் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு அதனால மாற்றணுண்ணா ஒயர் மாற்றணும் அண்ணா மோட்டார்ல ஒரு தடவை ஆகிடுச்சி அப்புறம் வீட்டில் ரூமில் ஒரு தடவை ஆகிடுச்சி அந்த மாதிரி அது ஷார்ட் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் ஆனதினால இப்போ ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஓம் முருகா எலக்ட்ரிக்கல்ஸ் அவங்க கடை வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குதுண்ணா அதனால அங்கே ஒயர் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்கிறதுக்காக ஆ ஓகேண்ணா

ஆ சரி அதான்ண்ணா நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வந்து கூட என்னென்ன ஒயருன்னு சொல்லிடுறீங்களாண்ணா வந்து பார்த்துட்டு ஆமா ஃபுல்லாகவே ஆ ஃபுல்லாகவே மாற்றணும் அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்தே பார்த்து சொல்லிவிடுங்க ஆ இந்த சாட்டர்டே வந்திங்கன்னா கூட ஓகேண்ணா சாட்டர்டே நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் நீங்கள் வந்து அன்னைக்கி சொன்னிங்கன்னா வாங்கிடலாம்

ஆ ஆ சரிண்ணா ஆ ஆ ஓகேண்ணா தேங்க்யூண்ணா ஆ ஆ ஓகேண்ணா